கிராமப்புறங்களில் ஒருசில பள் பள்ளிக்கு அனுப்பவில்லை அனுப்பப்படவில்லைங்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் அவங்க வேலைக்குப் போகிறதுனால குழந்தைகளை அனுப்ப முடியல அப்படிங்கிறது ஒரு இது அதை தவிர்க்கிறதுக்காக தான் அரசு வந்து காலை உணவுத் திட்டம் மதிய உணவுத் திட்டம் அப்புறம் வந்து சைக்கிள் கொடுக்கறது குழந்தைகளுக்கு வந்து நோட் புக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய செஞ்சிகிட்ருக்காங்க அதுக்குரிய பிளான் நடந்துக்கிட்ருக்குது குழந்தைகள்ல வந்து கல்வி வளர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அரசு அவருடைய திட்டங்கள் வந்து கிராமப்புறங்களில் ரீச் ஆயிருக்குது